கல்வி சில கலாச்சாரத்திட்ட நடைமுறைகளில் எப்படி பாதித்துள்ளது இப்போது சில கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி வந்து பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க ஏன்னெனு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெண் கல்விக்கெலாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பழைய பள்ளிக்கு அனுப்பமாட்டாங்க ஒரு ரீசன் இருக்காது அவுங்கவங்க கலாச்சாரத்து படி தான் பெண்களை வந்து வெளியே அனுப்பமாட்டாங்க ஒரு வயதுக்கப்புறம் வந்து வெளியே அனுப்பமாட்டாங்க ஒரு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு வரைக்கும்தான் படிக்க வைப்பாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சோதனையாக இருக்கும் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒருசில பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா படிக்கணும் ரொம்ப படிக்கணும்ன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த இடத்துல குடும்பத்துக்காரங்கள் வந்து படிக்க விடமாட்டாங்க பழைய கலா கலாச்சாரத்தில் வந்து அந்த காலம் இப்போது வரைக்கும் அப்பா அம்மா இப்படி தான் சொல்லுவாங்க அதனால் தான் நம்மளும் இப்படி தான் நடந்துக்கணும்ன்னு சொல்லிட்டு அதனால் நீங்களும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பண்ணக்கூடாது எங்கேயுமே வெளியே விட மாட்டாங்க அந்த இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கணும்ன்னு ஆசை இருக்கும் பெரியாளாக வரணும்ன்னு ஆசை இருக்கும் ஆனால் வந்து பெற்றவுங்க வந்து அதை தடுத்துவிடுவாங்க நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தால் கூட வெளியே அனுப்பமாட்டாங்க ஸ்கூலுக்கும் அனுப்பமாட்டாங்க நல்லா குழந்த படிக்குது நம்ம நிறைய படிக்க வைக்கணும் அடுத்த முறைக்கு கொண்டு போகணுன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க நம்ம கலாச்சாரம்தான் முக்கியம்ன்னு சொல்லிட்டு பொண்ணை படிக் படிக்க விட மாட்டேங்கிறாங்க அவங்க அது மாதிரி நடந்துக்கக் கூடாதுங்க அதனால் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கலாச்சாரத்தை வந்து கல்வி வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சி அந்த காலத்திலேருந்தே இப்படி தான் இருக்குது அதனால் கலாச்சாரத்தால் கல்வி குழந்தைங்களோட லைஃபை கெடுத்துடாதீங்க அப்புறம் இன்னொன்று கல்வியை வந்து அறிவை வந்து கம்மியாக்கிவிடாதீங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் அதுதான் சொல்கிறேன் கல்வியால் கலாச்சாரத்தால் குழந்தைகள வந்து அடக்கி வச்சுடாதீங்க நல்லா வளரவிடுங்க உங்களோட கலாச்சாரம்தான் பொறுப்பாக இருக்குன்னு நினைச்சுகாதீங்க நன்றி